ஆமாம் மேடம் நீங்கள் யார் அப்படியா மேடம் என்ன பண்ணுது அதுக்கு எவ்வளோ நாளாக அதுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படியா சரி மேம் நான் இன்ஜெக்ஷன் ஏதாச்சும் இருந்தால் கொண்டு வாரேன் அப்படியா மேம் எத்தனை ஒன்றா ரெண்டா ஆ சரி மேம் நான் அதுக்குரிய இன்ஜெக்ஷன் ஏதும் இருந்தால் கொண்டு வரேன் அப்படியா மேம் சரி மேம் நான் கொண்டு வரேன் இல்லை மேம் நீங்கள் அட்ரெஸ் அனுப்புனாலே நானே வந்துடுவேன் மேம் அப்படியா மேம் சரி மேம் நான் வந்துட்டு கால் பண்ணுறேன் அங்கே உங்கள் பேர் என்னது இல்லை மேம் நீங்கள் சீரகத்தண்ணி மட்டும் அதுக்கு கலக்கி வையுங்க நான் வர வர அது மட்டும் அது குடிக்கட்டும் வேறு எதுவும் சாப்பாடு எதுவும் கொடுக்காதீங்க ஆ ஆமாம் மேம் இப்போதைக்கு என்னால் வர முடியாது ஒரு ஈவினிங் போல் வரேன் இல்லை மேம் நான் ஒரு நாலு மணிக்கெலாம் வந்துடுவேன் ஆ ஆமாம் ஆ ஓகே மேம்